ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் விகே சூப்பர் மார்க்கெட் தான் நீங்கள் யார் ஆ ஓகே வேறு ஏதாச்சும் வேணுமா மேம் இல்லை இப்போ எங்கள்கிட்ட நிறையா ஆஃபர்ஸ்யெலாம் போய்க்கிட்டு இருக்குது நீங்கள் இப்போ வந்து டூ கேஜி மைதா வாங்குனீங்கனால் உங்களுக்கு ஃபிஃப்ட்டி அமௌண்ட் வந்து லெஸ் ஆகும் இன்னும் எங்கள்க்கிட்ட நிறைய ஆஃபர்ஸ் போய்க்கிட்டு இருக்குது மேம் ஓகே மேம் மேம் உங்களுக்கு ஹோம் டெலிவெரியா இல்லை நீங்களே வந்து எடுத்துக்க முடியுமா மேம் ம் ஓகே மேம் பண்ணிடலாம் அட்ரஸ் சொல்லுங்க ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் நம்பர் ஃபோர் காந்தி நகர் வஉசி ரோட் காரைக்குடி ஓகேவா மேம்

மேம் நாங்கள் வந்து டோர் டெலிவெரிக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் மேம் ஃபிஃப்ட்டின் ருப்பீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவெரி பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்களா மேம் ஆன்லைன் பேமெண்டே பண்ணுறீங்களா மேம் இந்த நம்பருக்கே நான் வந்து டீட்டைல்ஸ்யெலாம் சென்ட் பண்ணவா இல்லை மேம் ஷாப்புக்கு வந்து நாங்கள் ஜீபே வேறு வச்சுருக்கோம் நான் அது சென்ட் பண்ணுறேன் அதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க மேம் ஆ ஓகே மேம் வேறு எதுவும் வேணுமா மேம் மேம் இப்போ நீங்கள் வாங்கின திங்க்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வராது நீங்கள் இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணீங்கனால் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டு மேம் இப்போ நிறையா ஆஃபர்ஸ் போய்க்கிட்டு இருக்குது மேம் ஓகே மேம் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண உடனே உங்களுக்கு உங்க திங்க்ஸ் வீட்டுக்கு வந்துவிடும் மேம் ஓகே மேம் நீங்கள் வந்து அமௌண்ட் எங்களுக்கு ரிசிவ்வான உடனே வந்து நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு இன்னும் வித் இன் ஒரு டொண்ட்டி ஃபை மினிட்ஸ்சில் வந்துடும் மேம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண உடனே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் மேம் ஆ தேங்க்யூ மேம்